இப்போது நம்ம ஒரு செடி வே வேணுமென்னா புதுசாக வேணும் வச்சுக்க ஒரு ரோஸ் இருக்குது அதை பட் ரோஸ் இருக்குது அந்த ரோஸு நம்ம பதியம் போட்டு வைக்கிறோம் பதியம் போட்டுனால் ஒட்டு போட்டு வைக்கலாம் அதிலயே அது தனியாக அது வரும் இந்த செம்பருத்தி செடி இருக்குது அது குச்சி நட்டாலே வந்துடும் குச்சி நட்டு வருது ஒரு சில வீட்லெலாம் அழகுக்கு வந்து வச்சுருக்காங்க நல்ல வெள்ளை பூ நல்ல அழகாக பூக்குது இருக்குது அதுவும் அப்படித்தான் குச்சி நட்டினாவே அது வந்துடுது அது மாரி ரோஸு இந்த மல்லி முல்லை இதெல்லாம் பதியம் போட்டு வைச்சாத்தான் நல்லா வரும் இந்த ரோஸுகளை கட்டிங் போட்டு வைக்கிறாங்க அது அதிகம் வளரதில்லை அதாவது ரோஸ் வந்து குச்சி வெட்டி நட்னா தழைஞ்சி வருது தழைஞ்ச கொஞ்ச தூரம் வந்துனால் அப்படியே வறண்டு போகுது அதனால்தான் செடிகளுக்கெலாம் இலைகளை வந்து குச்சியால் வைக்கக்கூடாது பதியம் போட்டு வைச்சா மல்லி முல்லை ரோஸ்சு இதுக்கெல்லாம் பதியம் தான் கரெக்ட் அதுதான் நல்லா வரும் ஜாதி முல்லை செடியை எடுத்துக்கோங்க அது பதியம் போட்டால் நல்லா பூவும் நல்லா படுது நாம் கொண்டு போய் வைச்சா அது இப்போ ரோட்டில் பார்த்தா நிறையா ரோஸ்களில் இந்த பட்டணத்தில் விற்கிற மாதிரி விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க ஒவ்வொரு பூவோடு பூவோடு வாங்கிட்டு வரோம் அந்த பூவோடு வாங்கிட்டு வந்தாங்க அந்த ஒரு பூவோடு சரி ரெண்டாவது பார்த்தா பூவே பிடிக்குறதில்ல அது அப்படியே வறண்டு போகுது நான் அப்போ என்ன பண்ணுறோம் அடடா வாங்கிட்டு வந்து வீணாக போச்சே அப்படிங்குறோம் ஆனால் நீங்கள் அதே ஒரு ரோஸ் கொண்டாந்து வச்சு பதியம் போட்டு வைங்க குச்சி குச்சி செடியிலேயே பதியம் போட்டு விடலாம் நல்லா வளைச்சி பின்னால் மண்ணை போட்டு மூடி அமுத்தி விட்டிங்கனா அது அப்படியே தழைஞ்சி வரும் தழைஞ்சி வந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து கொண்டுவந்து நம்ம நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல நல்லா குழி தோண்டி அதுக்கு உரமெல்லாம் போட்டு அது வைச்சா அருமையாக வருது பூவும் நல்லா பிடிக்குது செம்பருத்தி ரோஸ்க்கெல்லாம் அதிலயே ரெட் ரோஸு சிவப்பு ரோஸு பன்னீர் ரோஸு இந்த மாதிரி க ரோஸ்கெலாம் இருக்குது அதெல்லாம் பதியம் போட்டு வைக்கிறத விட குச்சி வைக்கிறத விட பதியம் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்னு நாங்கள் நினக்கிறேன்